மி மீன் மி மீன்காரங்களா எனக்கு மீன் வேணும்பா உங்கள் மி எனக்கு விறாலு வேணும் கட்லா வேணும் அதை

ஆ ஆ

ம் ஆ ம் ஆ ம மீன் என்ன வில ஒரு நம்ம பீச் கிட்டே வேணும் சாதா குழம்பு வைக்கிற மாதிரி வறுக்கிறது எப்படி குழம்பு வைக்கிற மாதிரி சைஸ் பண்ணி கொடுக்கணும் சுத்தம் பண்ணி

ஆ அதுக்கு

இதை சுத்தம் பண்ணதே அப்புறம் சுத்தம் பண்ணவும் இப்படி வருது

ஆ நீங்கள் ஆ ஆ மி மீன் வந்து ஒவ்வொன்றுமே நாலு கிலோ மூணு கிலோ வேணும் ஆ நே நேராக வந்து செஞ்சுக்கலாம் வெச்சுக்கலாம் ஆ சரி

சரி நன்றிபா ஆ